நான் வந்துட்டு போகணும்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து துபாய் அந்த இடத்துக்கு தான் நான் இன்னும் போகலை அந்த இடத்துக்கு சீக்கிரம் போகணும் ஏன்னால் கடல் அந்த மாளிகைகளை சுற்றி பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் சுற்றி அங்க கடற்கரை தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் மிக உயர்ந்த கோபுரங்களெலாம் அங்கே தான் இருக்குது அதனால தான் எனக்கு அந்த துபாய்க்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி பெற்ற தொழில்நுட்பங்களெலாம் து துபாயில் தான் இருக்குது இதன் காரணமாக தான் நான் வந்து துபாய் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுதோ தெரியல அந்த கடற்கரை எல்லாம் அந்த பில்டிங்லருந்து பாக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக தெரியும் எங்கள் அண்ணன் எங்கள் சொந்தகாரங்க எல்லாம் அதிக பேர் அந்த துபாயில் தான் இருக்காங்க